நான் ரீசென்ட்டாக ஓப்போ ரினோ வாங்கினேன் மொபைல் ஃபோன் நல்லா இருக்கு அப்ளிக்கேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஃபைவ் ஜி டவர் கிடைக்கிது கேமரா குவாலிட்டி பெட்ராக இருக்கு அதோட கேர்வல் டிஸ்ப்பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்தக் கலர் நல்லா இருந்துது அப்புறோம் டிசைன் எல்லாமே வந்து நல்லா இருந்துது அது ரேம் ஸ்டோரேஜ்ஜி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது